ஹலோ சார் யாசர் ட்ரைவரா ஆ சார் எங்களுக்கு வந்துட்டு கல்லணை டேமும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போகணும் சார் அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அதைப் பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமா நான் நாங்கள் வந்துட்டு இங்கே புதுக்கோட்டை சார் ஆ ஆமாம் சார் அதுக்கு பற்றின தகவல்கள் சொல்லுங்கள் ஆ ஓகே சார் ஆ ஆமாம் சார் ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் போய்விட்டு எங்களுக்கு இரவு வந்துட்டு ஒரு எட்டு மணி அந்தமாதிரி டைமிங்க்கு கரெக்டாக எங்களை கொண்டு வந்து விட்டுறணும் சார் மொத்தமாக எவ்வளோ சார் செலவாகும் ஓகே சார் நீங்கள் வந்துட்டு காலையில் ஆறு மணிக்கெலாம் இங்கே இருக்கணும் நான் உங்களுக்கு அட்ரஸ் வந்துட்டு இந்த நம்பர் இந்த நம்பர் தானே சார் இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணட்டுமா நம்பர் ஃபோர் காந்திபுரம் புதுக்கோட்டை அவ்வளோ தான் சார் அங்கே அட்ரஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் சார்

ஆ ஓகே சார் ஏசி காரே ஓகே தான்

இல்லை இல்லை சார் எனக்கு ஸ்ரீரங்கம் டெம்புளும் கல்லணை டேம் மட்டும் தான் போகணும் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டியோடய கண்டிஷன்ஸ் ப்ரேக் எல்லாேரையும் செக் பண்ணிக்கோங்க சார் ஆ ஓகே சார் நன்றி சார்